எங்கள் அக்கா இருக்கிற ஸ்கூல்லெலாம் வந்து ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்கும் இதே கிராமப்புற ஸ்கூல்லெலாம் வந்து ஃபீஸ் கம்மியாருக்கும் அதுவும் இல்லாமல் எஜிகேஷன் சிஸ்டமும் நல்லாயிருக்கும் ஆனால் நகர்ப்புற ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படினு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்கும் பட் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது எல்லோருமே தமிழில் பேசலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறோம் வந்து சிட்டி சைடுலாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் நகர்ப்பு கிராமப்புறத்துலெலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் சுற்றுப்புற சூழலெலாம் வந்து நல்லாயிருக்கும் நேச்சுரலாக இருக்கும்